இப்போ யோகா வந்து சின்ன வயசுலருந்தே பண்றது ரொம்ப நல்லது இப்போ சின்ன வயசுலேனா ஸ்கூல் படிக்கும்போது வந்து நான் வந்து யோகா வந்து கற்றுக்கிட்ருக்கேன் அதை வந்து செய்யும்போது எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா கை கால் வந்து நல்லா அசைக்க முடியும் அப்புறம் நல்லா வந்து ஒரு மைண்ட் ரிலேக்ஸாக இருக்கும் அப்புறம் என்ன ஒரு இது வந்தாலும் பெயின் வந்தாலும் யோகா பண்ணால் அந்த பெயின் வந்து அதை வந்து சரி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் யோகா வந்து நான் இப்போது ஒரு ஒரு ரெ ரெண்டு வருடமா தான் வந்து அந்த யோகாவை வந்து நான் இப்போது பண்றேன் பண்ணாமல் இருக்கிறது ஆனால் தியானம் பண்ணுவேன் இந்த யோகா வந்து பண்ணாமல் ஏன் இருக்கோம் அப்படின் சொல்லி பாத்தோன்னா எங்களுக்கான டைம் வந்து அது கிடைக்க மாட்டேக்கிது சரியான அதனால யோகா பண்றது இல்லைங்க இப்போ யோகா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் பிடி சார் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அது நாங்கள் சும்மா ஜாலியாக வந்து யோகா வந்து கற்றுக்கிட்டோம் சரி இன்ட்ரெஸ்ட்டு இருக்கோ இல்லையோ அப்போ வந்து நம்ம ஜாலியாக கற்றுட்ருந்தோங்க அதுக்கப்புறம் வந்து போகப் போக எங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்துடுச்சிங்க போகப் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பாடச்சாலை படிக்கும்போது அங்கே வந்து பாடச்சாலையிலேயும் எங்களுக்கு வந்து யோகா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அது என்னென்ன ஆசனம் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் பண்ணோங்க